எங்கள் ஊரில் வந்து கைவினை செய்றவங்கள்லாம் கிடையாது எங்கள் ஊரில் நெசவு செய்றவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க நெசவு செய்றவங்களுக்கு வந்து அவங்க வந்து மாதத்துக்கு இல்லைன்னா மாதம் மாதம் நூறு யூனிட் கரண்ட்டு ஃப்ரீயாக கவர்மெண்ட் தராங்க அதுவும் இல்லாம நெசவு செய்றவங்களுக்குனு தனியாக ஒரு சங்கம் இருக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சின்னா அந்த சங்கத்தோட தலைவர் அவங்கக்கிட்ட போய் சொல்லி அவங்களுக்கு தேவையான நிதி வந்து அரசாங்கத்துக்கிட்டயிருந்து வாங்கிப்பாங்க அவங்க நெசவு செய்றவங்க வந்து அவங்களோட அவங்க செஞ்ச சாரி ஆகட்டும் இல்லை வேட்டியை ஏதாச்சும் ஒன்று அவங்க என்ன நெசவு செஞ்சாங்களோ அதை வந்து அவங்க சங்கத்தில் போய் வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து அரசாங்கம்கிட்ட கொடுத்து அந்த அவங்க என்ன அமௌண்ட்டு தராங்களோ இவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க அவங்க செஞ்ச அந்த சாரிய வந்து விற்பாங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால அரசாங்கம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யுது இதுவும் மட்டும் இல்லாம அரசாங்கம் வந்து இவங்களுக்காக நிறையா நிதி உதவிகள் மாதிரி செய்யறாங்க இந்த கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து செஞ்சிக் கொடுக்கறது இந்த மாரிலாம் செஞ்சிட் இருக்காங்க எங்கள் ஊரில் வந்து பானை செய்யறவங்க இருக்காங்க பானை செய்றவங்களுக்கு எனக் தெரிஞ்சு எந்த நிதி உதவியும் வழங்கறதில்லை அவங்களுக்கும் கரண்ட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக தராங்க கைவினை பொருட்கள் செய்றவங்க எங்கள் ஊரில் இவ்வளோ தான் இருக்காங்க